இந்தியாவிலயே வந்து பழமையான பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங் மைசூர் பெயிண்டிங் பிஹாரி பெயிண்டிங் ஸோ இந்தமாதிரி நிறைய பெயிண்டிங்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான பெயிண்டிங் இதனால் இப்போ உள்ளே வந்து மற்ற எல்லா பெயிண்டிங்கும் அந்த மாதிரியான பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆயிடுச்சு ஸோ வந்து பெயிண்டிங் வந்து ப்ரோக்ராம்ல ஃபிட் பண்ணால் அதுவே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும் லேசர் மூலயமா லேசர் இல்லைனா வேற எதாவது எக்யூமென்ட்டு மூலயமா பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும் அதுவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் நடந்துடும் ஆனால் இந்த பெயிண்டிங்கும் அந்த பெயிண்டிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா நிறையா வேறுபாடு இருக்குது ஸோ பழைய பெயிண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்க வகையில் இப்போ இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த பெயிண்டிங் முறையெல்லாம் வெளிப்படுத்தி வெளியில கொண்ட்டு வந்து நிறைய பேருக்கு கற்று கொடுத்தா நல்லா இருக்கும்